வணக்கம் சார் நாங்கள் காரைக்குடிலேருந்து பேசுகிறோம் வர இருபதாம் தேதி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலையில பத்து மணிக்கு எங்களுக்கு உங்களுடைய வ நிறுவனத்திலருந்து வண்டி புக் செய்யணும் அதாவது நாங்கள் காரைக்குடியிலேருந்து திருச்சி வரைக்கும் போய்ட்டு திருச்சிலேருந்து தஞ்சாவூர் போகணும் திருச்சியில சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல சாமி கும்புடணும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக தஞ்சாவூர் பெரிய கோயில்ல சாமி கும்பிட்டு நேராக ரிட்டன் காரைக்குடி வரணும் சார் இதுதான் பிளான் உங்களுடைய வாகனத்தை புக் செய்கிறோம் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் சார் ஓ அப்படியா சார் சரி சரி இல்லை சார் போய்ட்டு உடனே சாமி கும்பிட்டு அடுத்த கோயில் போக வேண்டியதுதான் வேற எங்கேயும் தங்குறதெல்லாம் இல்லை ஆ ஓ அப்படியா சரி சார் சரி நாங்கள் வந்து ஒரு நாலு பேர் போகிறோம் சார் எங்களுக்கு எது மாதிரியான கார் நீங்கள் கொடுப்பீங்க ஓ சரி நாலு பேர் போகிறது சின்ன காரே போதும் சார் ஓகே

டிரைவர் ஓ சரி சார் சரி சார் டோல் பிராசஸ்லாம் நீங்களே பார்த்துக்குவிங்களா இல்லை அதுக்கு நாங்கள் தனியாக பே பண்ணணுமா சார் ஓ அது உங்களோட வந்துடும் ஓ சரி சார் சரி சார் சரி சார் வண்டி ஏசியா நாண் ஏசியா சார் ஓ அப்படியா சரி சார் கிலோ மீட்டர் கணக்கு பண்ணுறிங்களா இல்லை பேக்கேஜ் கணக்கா சார் கிலோ மீட்டர் கணக்கு பண்ணி வாங்குறீங்களா இல்லை பேக்கேஜா இவ்வளோனு சொல்கிறிங்களா சார் ஓ அப்படியா சரி சார் சரி ஓகே ரொம்ப நல்லது சார் நாளைக்கு காலையில் கரெக்டாக இருபதாம் தேதி காலையில் பத்து மணிக்குலாம் வண்டியை அனுப்பிடுங்கள் சார் டிரைவரோட நம்பர் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே எழுதி மெசேஜ் பண்ணிடுங்கள் நாங்கள் கால் பண்ணி கேட்டுக்கிறோம் வண்டி எங்கே வருதுன்னு சொல்லிட்டு இருபது நைட் குள்ள நாங்கள் ரிட்டன் வந்துடுவோம் சார் எங்களை எங்கே பிக்கப் பண்ணுறாங்களோ அங்கே வந்து டிராப் பண்ணால் போதும் கொஞ்சம் என்னோடய தாத்தா கொஞ்சம் வயசானவர் ஸோ அதனால் கொஞ்சம் டிரைவர் வந்து வேகம் கம்மியாக ஓட்டுனால் போதும் அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களோடய நிதியை பற்றி எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏற்கனவே போய்ட்டுலாம் வந்திருக்கோம் இருந்தாலும் ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன் சரி சார் சரி சார் ரொம்ப நன்றி ஓகே சார் ஃபைன் ஃபைன் ஓகே சார் நான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து டிரைவர்கிட்ட கொடுத்து விட்டுறேன் சார் ஓகே ஓகே சரி சார் கண்டிப்பாக கண்டிப்பாக நன்றி சார்